ஹலோ அம்மா நம்மளுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி செண்டு தோட்டம் இருக்குதுங்க அதில் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுருக்கிறேன் கொஞ்சம் வந்து பாவக்காய் கொஞ்சம் போட்டுருந்தேன் இப்போது அறுவடை முடிஞ்சு போச்சுங்க இதுக்கு மேலே நெல் பயிர் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது கிணத்துல தண்ணி கிடையாது ஆக நான் தோட்டம் வெச்சின்னுருக்கிறது வந்து ஒரு காலந்தொட்டு அதாவது எங்கள் அப்பா காலத்திலேருந்து என் காலத்திலேருந்து என் பேரன் காலம் எல்லார் காலத்துக்கும் நாங்கள் வெச்சின்னுருக்கிறோம் ஆனால் சாகுபடியில் வந்து இந்த தடவை சரியான மழை கிடையாதுங்க வேர்க்கடலை எல்லாம் செத்து போச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி எடுத்துட்டு வர்றோம் அப்புறம் அடுத்த முறை இறைவன் நல்ல மழையை கொடுத்தாருன்னாக்கா நல்லா செழிப்பாக ஆகும் தோட்டக்கலைகள பற்றி யாரும் கொறை சொல்லக்கூடாதுங்க விவசாயம் நம்மளுக்கு தான் தெய்வம் விவசாயம் செய்யாதவன் எவனும் வாழக்கூடாதுங்க வாழவும் முடியாது டெல்லியில் பார்த்தீங்களா எத்தினி விவசாயிகள அடித்து கொன்னாங்கோ டெல்லி சர்க்கார் மோடி அரசு பார்த்தீங்களா பஞ்சாப்காரனுங்களை எவ்வளோ பேரை அடி இதெல்லாம் விவசாயிகளுடைய வயிற்றுல அடிக்கிறாங்கோ அரசாங்கம் விவசாய கடன் தள்ளுபடின்றான் ஒரு மயிரும் கிடையாது விவசாயிக்கு என்ன கடன் தள்ளுபடி பண்ணுறான் பெரிய பெரிய விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணுறான் நூறு ஏக்கரா அதாவது ஒரு வேலிங்கும் போது நூறு ஏக்கரா தஞ்சாவூர் சைடு பாபநாசம் சைடு திருநெல்வேலி சைடு பண்ணுறான் தமிழ்நாடு அப்புறம் எங்கேய்யா வளர்ச்சியடையும் விவசாயத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுனு சொன்னார் அன்னைக்கே கலைஞர் கருணாநிதி வடக்கும் ஆளலை தெற்கும் தேயலை எல்லா மாவட்டமும் ஒரே சமமாக பாலைவனமாக தான் வாழ்ந்துன்னுருக்குது இன்னும் இந்த மார்ச்சு ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதத்துக்கு மக்கள் என்ன தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அப்புறம் எப்படி விவசாயம் செய்ய முடியும் தோட்டத்தை பராமரிக்க முடியும் சரிங்கய்யா நான் முடிச்சுறேன்